பெட்சீட்டு ஒன்று வாங்கினேங்க அது வாங்கக்குள்ளே நல்லா இருந்துச்சு அப்புறம் தண்ணியில் போட்டவொடனே சுருங்கி சாயம் போகுது சுருங்குது பத்தல அகலம் பெட்சீட்டும் நல்லா இல்லை அது ஒருவாட்டிக்கு ரெண்டு வாட்டி தண்ணியில் போட்டால் சுருங்கி போயிடுதுங்க நான் ஆள் கொஞ்சம் மெலிசான ஆள் தான் எனக்கு பத்தலைங்க அகலம் என்னைய இப்போ ஏமாத்திட்டு காசை வாங்கிட்டு போயிட்டான் பெட்சீட்டு சுருங்கி போயிடுது ஒன்றுக்குமே ஆகல குப்பையில் போடக் கூட அது ஆகாத மாதிரி சுருங்கிடுதுங்க